சினிமா தேட்ருக்கு வந்து வெளிலேயெல்லாம் நாங்கள் அவ்வளோவும் போனதில்லை வீட்லேயே டிவியில் வந்து சினிமா பார்ப்போம் வீட்லேயே தோ படம் ஃபோன் ஃபோனில் படமெல்லாம் நகைச்சுவை படம் சீரியல் சமையல் அந்த மாதிரியெல்லாம் பார்த்து யூஸாக இருக்கும் எங்களுக்கு